இங்கேயிருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் எல்லாம் தேவைக்கும் போகும்போது இங்கேருந்து டிராவல் பண்ற டைம் வந்து அதிகமாயிருக்கு இப்போ எனக்கு ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்குனா ஒரு சில நேரம் டிராஃபிக் இந்த மாதிரி ஆகி அந்த டைம்மிங்கு மிஸ் ஆயிடும் நான் வந்து லேட்டாக போகிறது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு போகிறோனாலுமே அப்படி தான் வந்து டைமிங்கு போவாமல் அந்த அந்த அர்ஜென்ட் வந்து அப்போ அந்த இது வந்து உடனே போகணுன்றது உடனே போகாம டிராஃபிக் மூலியமாக இல்லை வேற எதுவும் சுற்றி போகிறது மூலியமாக பஸ்ஸில் அதனாலே எனக்கு வந்து கஷ்டமாயிருக்கும் அத ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் அப்புறம் என்ன இப்போ பஸ் திடீர்னு பஞ்சராகி போவது இந்த மாதிரி பிரேக் டவுன் இல்லை ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஆகியும் லேட்டாகும் போகிற இடத்துக்குலாமே இந்த மாதிரி ஆகியும் நிறையா லேட்டாகுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமானதாக இருக்கும் பஸ் இங்கேயிருந்து வேற இடத்துக்கு போகும்போது டவுனில் போய் இப்போ வேற எதாவது ஒரு வேலைக்காக போகிறோன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாயிருக்கும் இதனால மட்டும்